ஆக்சுவலாக தையல் பற்றி வந்து எனக்கு எதுவுமே தெரியாது எதிர்காலத்தில் வந்து கொஞ்சமாக வந்துவிட்டு வீட்டில் வந்துவிட்டு சின்னச் சின்னப் பொருட்கள் வந்து தைக்கவாது கற்றுக்கணும் அப்படின்னு வந்துவிட்டு ஒரு ஒரு ஐடியா இருக்கு சின்ன எப்படின்னா நம்பளோட ட்ரெஸ் வந்துட்டு நம்பளே தச்சுக்கிறதுக்கு அப்புறம் வந்துவிட்டு வீட்டில் உள்ள ச்ச அதாவது தலைகாணிக்கு உற தைக்கிறது தலகாணி ரெடி பண்ணுறது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தச்சுக்க வந்துவிட்டு கொடுக்கிறது வந்துவிட்டு ஆசை அப்புறம் வந்துவிட்டு எம்ப்ராய்டு ஒர்க்கு இருக்குல்ல பூவில் வந்து டிசைன் போடுவாங்க அதெலாம் வந்து கற்றுக்கணுன்னு ஆசை ஏன்னா வந்து என்னோடைய கல்லூரி நண்பர்கள்லாம் வந்துவிட்டு அதெல்லாம் வந்து செய்வாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அது கற்றுக்கணும் அப்படின்ற வந்து ஒரு ஆர்வம் வந்து வந்துச்சு அப்புறம் வந்துவிட்டு அப்புறம் கையில் வந்துவிட்டு கூடை பின்னுவாங்க அந்த ஒரு ஆர்ட் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு வந்துவிட்டு ஒரு ஆசை இருக்கு இந்த மாரி அந்த இந்த மாரி ஒரு ஒரு ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டடீஸ் தவிர மிச்சம் ஒரு விஷயம் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நிறையா வந்துவிட்டு ஆசை இருக்கு